சார் சொல்லுங்க சார்

வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சார் ஹோட்டலெலாம் இருக்குது சார் அஞ்சு ஆறு மணி நேரத்தில் போயிடலாம் சார் பெட்ரோல் பெட்ரோலுக்கு தனியாக போட்டோம்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா வாடகை சார் நம்மள்ட்ட பூரா எல்லாமே நல்லாயிருக்கும் சார் காலையிலயே ஈவினிங் வந்தால் ஈவினிங் ஃபோன் பண்ணுங்க சார் நாளைக்கி ஈவினிங்கு எல்லாமே சுற்றி காட்டுவோம் சார் சரிங்க சார் ஓகே சார்

பக்கம் தான் சார் சரிங்க சார் இது பண்ணணும் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் வந்துடலாம் வந்துடலாம் சார்

ஓகே ஓகே சார்